குழாய் நீர் வந்து எங்களுக்கு மோஸ்ட்லி பக்கத்துலேயே நிறைய குழாய்கள் இருக்குது எங்களுக்கு ஆத்துத்தண்ணின்னு வரும்போது கூட குழாய்ல வர நீர் தான் நாங்கள் வந்து பிடிச்சி குடிப்போம் அது வந்து குழாய் நீர் எப்போதுமே சுத்தமாக வராது ஒரு கலங்களாக ஒரு மங்கலாக தான் வரும் அதுமேலே எல்லோரும் வந்து ஒரு துணியை வைச்சி வெள்ளை கலர் துணி இல்லை ஏதாவது அவங்களுக்கு வேஸ்ட்டான துணியை மேலே விரித்து பிடிச்சி அந்த மங்கலெல்லாம் எடுத்துட்டு நல்ல தண்ணியை மட்டும் பிடிச்சி குடிப்பாங்க அப்படி இல்லைன்னா அந்த குழாய் நீரை பிடிச்சி ஒரு ஓரமாக வைச்சிருவாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சி தான் எல்லோரும் குடிப்பாங்க அந்த குழாய் நீரை எங்கள் அம்மாலாம் தண்ணி பிடிக்க சொல்வாங்க குழாய் நீரில் போய் நானும் என் தம்பியும் அதுக்கு சண்டை போடுவோம் குடம்லாம் அதுக்கு வந்து ரொம்ப ஒடைஞ்சிருக்கு எங்கள் அம்மாட்ட நான்லாம் அடிலாம் வாங்கியிருக்கேன் குழாய் நீர் எடுத்துகிட்டோம்ன்னா குடிக்கவும் சரி குளிக்கவும் சரி அதான் நல்லாயிருக்கும் போர் தண்ணி வந்து நம்ம மோட்ரு போட்டு கரண்ட் இழுத்தாதான் போர் தண்ணிலாம் வரும் குழாய் நீர் அப்படி கிடையாது குழாய் நீர் வந்து மோஸ்ட்லி எப்போதுமே வரும் ஆனால் சில டைம் ஒரு நாளைக்கு ரெண்டு திருப்பு வரும் ஒரு நாளைக்கு மூணு திருப்பு வரும் இல்லை ரெண்டு மூணு நாளைக்கு வரவே வராது அப்படிதான் குழாய் தண்ணீர்லாம் வரும் ஆனால் குழாய் நீரை பொறுத்த வரை அது குடிக்க ஒரு டேஸ்ட்டாகவும் ஒரு திருப்தியாகவும் இருக்கும் குழாய் நீரை குடித்தா ஆனால் போர் தண்ணியில் வந்து நம்ம வந்து குளித்தோம்னா மண்டை முடி வந்து பொருத்தளவு நல்லாயிருக்காது அது ஒரு மாதிரி அசிங்கமா சிக்குன்னு இருக்கும் ஆனால் போர் தண்ணி குழாய் நீர் வந்து அப்படி கிடையாது குழாய் நீர் வந்து நல்லாயிருக்கும் குடிக்கவும் நல்லா இருக்கும் குளிக்கவும் நல்லா இருக்கும்